இப்போ எல்ஜிபியை பார்த்திங்கனா அந்த காலத்தில் நம்ம வெறுவு வெறுவு மூலியமாக அங்க போய் வெறுவு உடைக்கணும் போய் வெறுவு கட்டையை தூக்கிகிட்டு வரணும் அங்கே இருந்து அதை கஷ்டப்பட்டு எரிய வச்சு அது மூஞ்சியில எல்லாம் புக அடிக்கும் அது கண்ணு எரியும் ஆனால் இப்போ எல்ஜிபி வந்ததுலே இருந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குது எந்த சிரமமும் இல்லாம பற்ற வச்சிவிட்டு கொஞ்சம் வே அடுப்புல செய்யிறதோட இது கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சி நம்பளுக்கு தருது அதனால் எல்ஜிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அது இல்லைனா ரொம்ப சிரமமா தான் இருக்குது வீட்டுக்கு வர இந்த மழை மழை டைம்லாம் வெறவு எல்லாம் நனஞ்சி போயிவிடும் அதனால் நம்மளால் எதுவும் முடியலைன்னாலும் இந்த எல்ஜிபி இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மழை டைம் வரும் மழை டைம் இப்போ சீசனே மழை சீசன் நவம்பர் மாதம்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது மழை நனஞ்சிரும் அது போட் எதனா தார்ப்பாய் எதனா எடுத்து மூடணும் நனஞ்சிடுச்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இந்த எல்ஜிபி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது